இந்த தற்போது சூழ்நிலை பார்த்திங்கனா ஃபேஸ்புக்கு யூடியூபு இன்ஸ்டாகிராம் இதில் நிறையா விளம்பரம் வருது அது மூலிமா மக்களுக்கு நிறையா ரீச் ஆகுது கொண்டு போய் சேர்றது இது சேர்றது அதுமாதிரி நிறைய நன்மைகள் நடக்குது அதேபோல பார்த்திங்கனா அந்த சமையல் குறிப்பு குறிப்பு இதலாம் மட்டும் நிறைய விளம்பரங்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வர்றதுனால் நிறைய பேர் கற்றுக்கிறாங்க அதுவும் நிறைய பயனடைகிறாங்க இந்த புது புது சமையலை வந்து கற்றுக்கிறாங்க அதுமாதிரி குழந்தைகள்ல வந்து சின்னச் சின்ன குழந்தைங்க நிறைய விரும்புறதுனால் அது தேவையான தகவலும் இந்த ஃபேஸ்புக் இந்தமாதிரிலாம் எடுத்து குழந்தைக்கு செஞ்சு தரதுனால குழந்தைங்களும் நல்ல ஆர்வ சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த விளம்பரத்து மூலிமா கற்றுக்கலாம் அப்படின்